நான் பணத்தை இன்னும் ரொக்கமாக செலுத்துகிற இடம் அப்படின்னா நான் இன்னும் எதுலேயுமே செலுத்தலைங்க ஆனால் இன்னும் ஃப்யூச்சரில் வந்துவிட்டு அது பெரிய ப்ளான் இருக்குது அதேமாதிரி வந்துவிட்டு பரிவர்த்தனை மற்றும் பணம் பற்றிய கருத்தை இன்டெர்நெட் எப்படி மாற்றியுள்ளது அது என்னோட அபிப்ராயம் என்ன அப்படின்னா நம்ம இப்போ நிறைய இது வந்துவிட்டு அக்கௌண்ட்டில் தான் ட்ரான்ஸ்வர் பண்ணுறோம் அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் கருப்பு பணம் ப்ளாக்மணின்றது ஒன்று வந்துவிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி கொண்டு வந்தாங்க நல்ல விஷயம் ஆனால் அதே சமயம் வந்துவிட்டு செலவுகள் வந்து ரொம்ப அதிகமாகுது யாரும் வந்து சேமிக்கிறதுன்றது இல்லை நம்மளுக்கு ஒரு கடைக்குப் போகிறோன்னா நம்ம டக்குனு வந்து அக்கௌண்ட்டில் இருக்க மொபைலில் தான் எல்லாமே இருக்குது எல்லாமே வந்து அக்கௌண்ட் டக்குனு ஒடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி க்யூஆர் கோடு அது ஸ்கேன் பண்ணி உடனே ஸ்கேன் பண்ணி நம்ம அனுப்பிச்சி விடுறோம் அதே வந்து நம்ம கையில் காசு இருக்கிறோம் ஒரு கையில் ஒரு நூறுபா இருக்குது அதுதான் நம்மக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம அந்த நூறுவாய்க்கு ஒரு இடத்துக்குப் போகிறோம்னா நம்மட்ட இருக்கிறது இவ்வளோதான் நம்ம பஸ்ஸுக்கும் கொடுக்க வேண்டியது இருக்குது இந்தமாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் நம்மளுக்கு வந்து செலவுகள் வந்து கம்மியாகும் ஆனால் வந்து அக்கௌண்ட்டுல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம் எல்லாமே வந்துவிட்டு ஃபோன்லேயே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து ஒரு பக்கம் நல்ல விஷயம் தான் ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு அர்ஜெண்ட்டுக்கோ எங்கோ ஒரு இடத்துக்கு போகிறோம் மாட்டிக்கிட்டோம் நம்ம கையில் காசு இல்லை பக்கத்துவங்க யாரும் தெரிஞ்சவங்கன்றது இருக்க மாட்டாங்க அப்படி அந்த டைமில் வந்து நம்ம யார்க்கிட்டேயும் போய் காசுன்றது கேட்க முடியாது அப்போ அவங்ககிட்ட இருந்து நம்ம வந்து ஏதோ ஒருத்தங்களுக்கு நம்ம கால் பண்ணிவிட்டு நம்ம ரிலேட்டிவில் அப்பாவோ அம்மாவோ இல்லைனா அண்ணன் தம்பி யாரோ ஒருத்தன் ஃப்ரெண்ட்ஸோ யாருக்கோ கால் பண்ணிவிட்டு நம்ம இந்தமாதிரி எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்கள் அப்படின்னு சொன்னால் பண்ணிவிட்டுருவாங்க அதுக்கப்புறம் ஆனாலுமே வந்து செலவு எனக்கு தெரிஞ்சுருக்கு செலவுகள் அதிகமாகுது நம்ம அக்கௌண்ட்டில் வந்துவிட்டு எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது ஆனால் மற்றபடி பார்க்கும்போது வந்துவிட்டு அது ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்குது செலவு வந்துவிட்டு நம்ம அக்கௌண்ட்டுலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுலே நம்ம கொஞ்சம் செலவை கம்மி பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்துவிட்டு ஒரு நல்ல ஒரு டிஜிட்டலான ஒரு வேர்ல்டுக்குள்ளே தான் நம்ம போகிறோம் செலவுகள் மட்டும் தான் அதிகமாகுதே தவிர மற்றபடி வந்துவிட்டு எந்தவொரு பிரச்சனையும் கிடையாது இப்போது நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம் இந்தமாதிரி கையில் காசு இருந்து நிறைய இடத்துல கரையான்கூட அரிச்சுட்டு போய்ருக்கு அந்தமாதிரி இருக்குது ஆனால் இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற ரொம்ப சேஃப்டி தான் ஆனால் செலவுகளை நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம்னா இன்னுமே சூப்பராக இருப்போம்